எங்கள் வீட்டில் யாருல்லை அதனாலே எனக்குச் சமைக்க தெரியாது அதனால யூடியூப்பில் பார்த்து ஜாஃபர் பாய் பிரியாணி அப்படினு சொல்லிட்டு ஒரு அவ்வளோ அற்புதமாக செய்வாபிலே அதை பார்த்து பிரியாணி அவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு ருசியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஒரு ருசியாக செய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது விதமான நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன நிகழ்ச்சிகளாம் யூடியூப்பில் பார்த்து யாரும் இல்லாத டைமில் தனியாக பார்த்து செஞ்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்